எங்கள் ஊரில் வந்து கொழந்தைங்களுக்கு வந்து தடுப்பூசி வந்து ஊருக்குள்ளே வந்து போடுறாங்க அது வந்து கொ தடுப்பூசி போடக்குள்ளே அட்டை கொடுத்துட்றாங்க அந்தந்த மாதத்துல வந்து ஃபோன் பண்ணி சொல்லி வந்து தடுப்பூசி போடுறாங்க அப்புறோம் பெண்களுக்கும் வந்து கர்ப்பிணிங்களுக்கும் தடுப்பூசி போடுறது வந்து அந்த தேதி குறிச்சு கொடுத்துட்றாங்க இந்த டைமில் வந்து இப்போ போட்டுக்கணுன்னு அந்தந்த மாதத்துல போய் பெண்கள் வந்து தடுப்பூசி போடுறாங்க தடுப்பூசியெலாம் போடாமல் நாங்கள் இருக்கிறதில்ல ஆனால் போட்டுடறாங்க எங்கள் கிராமத்தில் வந்து அவங்கவுங்க வந்து அந்தந்த ஒரு மையம் மண்டபம் ஸ்கூல் இந்த மாதிரி இடத்துல வந்து தடுப்பூசி போடுறாங்க தடுப்பூசி வந்து எல்லா கர்ப்பிணி பெண்ணுங்களுக்கு இப்போ போலியோ சொட்டு மருந்துனால் வந்து இப்போ குழந்தைங்களுக்கு அந்தந்த ஸ்கூலோ இல்லை மண்டபமோ வந்து போட்டுடறாங்க முன்னாடியே அறிவிச்சிறாங்க தடுப்பூசி போடுறேனு சொல்லி விட்ருறாங்க நாங்கள் போய் அந்த இடத்துக்கு போய் தடுப்பூசி போட்டுடறோம் அப்புறோம் பெண்களுக்கு தடுப்பூசி வந்து அந்தந்த டைமில் இந்தந்த தேதிக்கு வரணும்னு ஹாஸ்பிட்டலுக்கு வரச் சொல்லி சொல்லிடறாங்க நோட்டில் எழுதி கொடுத்துட்றாங்க அந்தந்த தேதியில் போயி நாங்கள் செக்அப்புக்கு போய் தடுப்பூசி போட்டுக்கிறோம் எல்லா தடுப்பூசியுமே அந்தந்த டைமுக்கு ஓ பெண்கள் மூணு தடுப்பூசியுமே போயி போட்டுடறாங்க ஹாஸ்பிட்டலில் போய் போட்டுடறாங்க அப்புறோம் கொழந்தைங்களுக்கும் அப்பப்போ தேவைப்பட்றப்ப சொட்டு மருந்தும் வந்து அவங்கவுங்க அந்த ஏரியாவுக்கு வந்து அந்தந்த மண்டபத்தில் வந்து போட்டு போயிடறாங்க தடுப்பூசியில் எந்த ஒரு பற்றாக்குறையும் இல்லை எல்லா வசதியும் இருக்குது எங்களுக்கு எங்கள் ஊரில் எல்லா ஹாஸ்பிட்டல் பக்கமாக இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து அந்தந்த டைமுக்கு வந்து கரெக்டாக போட்டுடறாங்க தடுப்பூசியோ சொட்டு மருந்தோ அந்தந்த முகாம்ங்கள் இங்கங்கே வந்து எங்கள் ஏரியாவில் இந்த ஒரு பொதுவான இடத்துல போடுறாங்க அந்த இடத்துல வந்து நாங்கள் எல்லோரும் அனைவரும் தகவல் கொடுத்தா நாங்கள் அனைவரும் வந்து எல்லோரும் வந்து தடுப்பூசி போட்டுக்கிறோம் அதுக்குனு ஒரு இடம் வந்து ஒதுக்கிடறாங்க